இப்போ இருக்கிற கொழந்தைகளுக்கு வந்து விவசாயம் கால்நடை வளர்ப்பு இந்த பால் பண்ணை இதைப் பற்றி எல்லாம் வந்து புக்கில் படிக்கிறாங்க கொழந்தைங்க அது புக்கில் படிக்கிறது மட்டும் தான் தெரியுது மற்றபடி வருஷத்துக்கு ஒரு விஸ் வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னால் அங்கே தயாராகிறது அதாவது ஒரு மிட்டாய் தயாரிக்கிறதாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இப்படி தான் அப்படினு அதை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதே மாதிரி கால்நடை வளர்ப்புனால் அந்த ஆடு மாடு இதெல்லாம் வீட்டில் வைச்சுருக்கிறிங்க பெரிய பெரியவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி அப்பா அம்மாவாக இருந்தால் அந்த கால்நடைக்கு என்னென்ன தீவனம் போடணும் ஆடு மாடுகளுக்கு என்ன தீவனம் போடணும்னு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கோணும் கொழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கோணும் விவசாயத்தை விவசாய குடும்பமாக இருந்ததுனால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கொழந்தைகளுக்கு வந்து விவசாயம் அந்த விவசாய அந்த பயிர்களுக்கு வந்து என்னென்ன உப்பு இது அதாவது என்னென்ன அதுக்கு இது உரம் போடணும்னு வந்து அவங்க கொழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கோணும் பெரியவங்களா இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தால் யாராக இருந்தாலும் அதை வந்து கொ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து சொல்லி கொடுக்கோணும்